பறவைகளின் வசிப்பிடங்கள்னு பார்த்தோம்னாக்கா காட்டில் நிறைய இருக்குது அதுங்க எங்கே பார்த்தாலும் அப்படியே சுற்றி சுற்றி வந்துவிட்டு இருக்குது அதுங்களுக்கு வந்து சரியான பராமரிப்பு இல்லாதால் அது நிறைய இறந்து போய்டுது அதுங்க வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வெச்சு நம்ம ஒரு அதுக்கு ஒரு வசிப்பிடத்தை அதுக்கு கொடுத்து அதுங்களுக்கு அடிக்கடி தண்ணி அது எல்லாத்தையும் அது வெச்சோம்னாக்கா அந்தத் தண்ணி குடித்து அதுங்க நல்லா பாதுகாப்பாக வெச்சு வெச்சிருந்தோம்னா நல்லா இருக்கும் தூய்மையாக வெச்சுருந்தாக்கா ரொம்ப இன்னும் பராமரித்தோம்னா இன்னும் என்ன அரிய வகை பறவைகள்லாம் நம்ம வந்து பாதுகாக்கலாம் வெளியே வந்து நிறைய பறக்கும் போது இந்த வெயில் வெயில் அதிகமாக இருக்கிறதால நிறைய சரியான இரை கிடைக்காதால இறந்து போகிறதும் உண்டு நம்ம அதை பாதுகாப்பு பண்ணுற இடத்துல அதுக்குண்டான தேவைகள்லாம் நம்ம அதுக்கு பண்ணிக் கொடுத்து அதை நல்லா பாதுகாப்பாக வெச்சுருந்தோம்னாக்கா நல் அதுங்களுக்கு ஒரு தங்கும் இடம் வந்து வ கெடைச்சா மாதிரியும் இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் போதுகான பா பாதுகாப்பு வசதி பண்ணி கொடுத்தோம்னாக்கா பறவைகள் வந்து இன்னும் நிறைய நம்ம பறவைகள் இனத்தை கொண்டு வரலாம் அங்கே இங்கே பறக்கிற இந்த சிட்டுக் குருவி அரிய வகை அரிய வகை பறவைங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம கொண்டு வந்து வெச்சு அதனுடைய வொ அதுக்கு ஒரு வசிப்பிடத்தை கொண்டு வைச்சோம்னாக்கா பாதுகாப்பாக வைக்கறது ரொம்ப நல்லது